ஹலோ ஆ இது எலெக்ட்ரிஷன் தானே நீங்கள் ஓகே இப்போது எங்கள் வீடு ஒன்று நாங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ அதை ஒரு டூ இயர்ஸ்சாக நாங்கள் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தோம் நாங்கள் தான் இருந்துகிட்டு இருந்தோம் ஸோ சம் ஃப்ராப்ளம் ஆளை நாங்கள் ஊருக்கு போய்விட்டோம் டூ ஒன் அண்ட் ஹாப் இயர்ஸ் கிட்டே வந்து அந்த வீடு பூட்டி தான் இருந்துச்சு கொஞ்சம் ஒரு வீடு கொஞ்சம் பழைய வீடு தான் நாங்கள் அதனால் சரி நாங்கள் வேறு வீட்டுக்கு போய்விட்டோம் நாங்கள் இப்போது அந்த வீட்டை நாங்கள் டெமாலிஷ் பண்ணியிருக்கோம் பெயிண்ட் எல்லாம் புதுசாக நாங்கள் அடிக்க போகிறோம் இப்போது எலெக்ட்ரிஷன் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க ஃபுல்லாக வந்து இந்த வீட்டில் வந்து ஃபுல் வயரிங் நீங்கள் டாப் டு பாட்டம் ஃபுல் வயரிங் நீங்கள் செக் பண்ணணும் ஏன்னால் அந்த வீட்டை நாங்கள் ரெண்ட்டுக்கு விட போகிறோம் ஸோ வரவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு எலக்ட்ரிஷன் வொர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது வந்து எல்லாமே பழைய சுவிட்ச் போர்டு அதெல்லாமே எடுத்துகிட்டு புதிய சுவிட்ச் போர்டு போட்டு கொடுக்கணும் நாங்கள் கேட்குற இடத்தில் இன்னும் கொஞ்சம் சுவிட்சஸெலாம் கனெக்ட் பண்ணணும் ஏசிக்கு இது தனியாக போட்டு கொடுக்கணும் ஸோ நிறைய ஒர்க் இருக்குது ஸோ நீங்கள் அவைளபிலா இல்லை பண்ணி கொடுக்க முடியுமா எங்களது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவான்மியூர் இருக்கில்ல மயிலாப்பூர் திருவான்மியூர் அங்கே அடையார் அந்த ஏரியா எங்களது திருவான்மியூர் ஸோ திருவான்மியூர் பீச் கேள்விப்பட்டு இருக்கீங்களா ஸோ அந்த அந்த சரௌண்டிங்கில் தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அது எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா டூ பிஎச்கே ஒரே ஒரு சிங்கிள் தான் அது ரூம் சிங்கிள் போர்ஷன் மட்டும் தான் நாங்கள் மட்டும் தான் இருந்துகிட்டு இருந்தோம் சரி இப்போது நாங்கள் நேட்டிவ்வில் போய் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் சரி வீடை அப்படியே விட்டால் சரியாக இருக்காது சொல்லிகிட்டு தான் இப்போது கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பெயிண்டர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் சைடில் நீங்களும் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டிங்கன்னா பக்காவாக வீடு கரெக்டாக ஆகிடும் அதனால் தான் சரி உங்கள் நம்பர் கொடுத்தாங்க நல்லா நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கனு சொல்லிட்டு இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இதுக்கு ஒயர் மீட்டரில் இருந்து எல்லாமே நீங்கள் மாற்றணும் அது ஏன்னால் கொஞ்சம் வீடு வந்து கொஞ்சம் பாழடைஞ்ச வீடு மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நாங்கள் ஃபுல்லாக மாற்றுறதால ஒன்ஸ் நாங்கள் இதையும் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டோம்னா எந்த ஒரு ஒரு லைஃப் லாங்குக்கு இதுக்கு அப்புறம் எந்த ஃப்ராப்ளமும் வராது அதனால் சரி இப்போ இருக்கிற பழைய ஈ கரண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போது இருக்கிற புது மீட்டர் மாற்றி புதுசாக நீங்கள் வீடு கட்டினா நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும்

சிங்கிள் தான் ஒரு வீடு தானே சிங்கிள் மீட்ரு தான் இருக்குது

அதுதான் ஓகே இப்போது நாங்கள் ரெண்ட்டுக்கு வந்து நாங்கள் மீட்டர் அது சார்ஜெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் ஈபி தான் கொடுக்குறோம் நாங்கள் ஓகே இப்போது எது போட்டால் காசு கம்மியாக இருக்கும் என்ன மாதிரி போட்டால் கொஞ்சம் மணிக்கு ஓகே ஓகே ஓ அப்படிங்களா ஓகே இப்போது அவங்கள பற்றி நம்ம மீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அவங்க கார்டு தான் நாங்கள் கொடுத்துடுவோம் தென் இப்போது எங்களுக்கு வந்து மணி சேவ் ஆகணும் தென் வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அதுக்காக தான் ஏன்னால் ரெண்டு போர்ஷன் இருந்ததுனால் கன்பியூஸ் ஆகும் ஸோ இப்போது ஒரு போர்ஷன் மட்டும் தான் ஓடுற மீட்டரை அவங்க கணக்கு பார்த்து அவங்க ரீடிங் எடுத்து கட்டிக்க போகிறாங்க ஸோ பிரச்சினை இல்லை இல்லை இல்லை மேலே டெரஸ் மட்டும் தான் அது அந்த ஏசிக்கு அந்த இது இது அந்த ட்ரிப் இது இருக்கில்லையா அது போட்டு கொடுக்கணும் தென் வாஷிங் மெஷினுக்கு தனியாக ஸோ இப்போது இருக்கிற செப்பரேட்டுக்கா அது அதுக்குன்னு தனித்தனியாக அவங்க இருக்குற கொஞ்சம் ஏ இருக்கிற மாதிரி போட்டால் தான் நாங்கள் கொஞ்சம் வசதியாக இருந்துச்சுன்னால் தான் கொஞ்சம் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் சப்போஸ் நாங்களே வந்தால் கூட பியூச்சரில் எங்களுக்கும் அது யூஸ் ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் நான் அட்ரஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டுக்கு வாங்க நாங்கள் இப்போது ஊரில் இருந்து இங்கே தான் வந்திருக்கோம் உங்களால் நாளைக்கு வர முடியுமா ஓகே நீங்கள் நாளைக்கு நேரில் வந்துட்டு வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டிங்கனா எது எது எப்படி எப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்தீங்கனா நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்சில் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம் நீங்கள் ஃப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா எங்களுக்கு ஒரு ஒன் மந்த்தில் முடிக்க முடியுங்களா சரிங்க மேம் ஓகே ரொம்ப தேங்க் யூ நீங்கள் எனக்கு கா ஆமாம் ஒரு டூ அண்ட் ஹாப் இயர்ஸ் ஆகிடுச்சு சாரி ஒன் அண்ட் ஹாப் இயர்ஸ் ஆகிடுச்சு யூஸ் பண்ணி அது ஏதாவது ஷார்ட் ஷார்ட் கட் இருக்கா தென் வந்து ஷார்ட் இ ஆ இது அது என்னது ஷாக் அடிக்குமா அப்புறம் இது அடிக்குமாங்றதெல்லாம் ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லிவிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த எர்த் அடிக்கிறது மழை டைமில் வந்து எர்த் அடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துட்டு எங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அந்த புது சுவிட்ச் போர்டு எல்லாம் நீங்கள் நாங்கள் நீங்கள் என்ன மாதிரி சொல்லிவிட்டீங்கன்னா கூட நான் நீங்களே கூட பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு டிசைன் காமிங்க நாங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம் நீங்கள் அதே கூட ஃபிட் பண்ணிகோங்க சரிங்களா மோட்டர் எல்லாமே கூட நீங்கள் மாற்றணும் மோட்டர் எல்லாமே கூட மாற்றணும்

எவ்வளோ ஆகும் நீங்கள் சொல்லுங்க சரிங்களா நீங்கள் நாளைக்கு வந்து வீடை பார்த்துட்டு எவ்வளோ என்ன ஒர்க் இருக்குது பார்த்துட்டு எனக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்க தென் அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் சரிங்களா நான் உங்களுக்கு நான் இப்போது என்னோடய அட்ரஸ்சும் ஃபோன் நம்பரும் நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ